ஆம் நான் வந்து நடன போட்டியில் வந்து பங்கேற்றுக்கேன் அதோட அனுபவம் எப்படி இருந்ததுனா அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா அது நிறைய மனமகிழ்ச்சியை கொடுத்துது எல்லாேர் முன்னாடியும் எல்லா மக்கள் முன்னாடியும் வந்து நான் ஒரு தயக்கமே இல்லாமல் தன்னம்பிக்கையோடு நான் ஆடினேன் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலிருந்தே எனக்கு வந்து நடன போட்டியில் வந்து பங்கேற்கணும் அதில் வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்குறது பெரிய கனவு அதனாலேயே என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை நடனப்போட்டியில் பங்கேத்துக்கிறதுக்கு வந்து இது பண்ணிணாங்க அதனால் இப்போது நான் நடன போட்டியில் பங்கேற்று இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு போட்டியில் பங்கேற்று அதில் வந்து நான் வெற்றியும் அடைஞ்சேன் அதோட அனுபவம் எப்படி இருந்துதுனால் அந்த நடன போட்டியில் பல மக்கள் முன்னாடி நான் பேசும்போதும் பல மக்கள் முன்னாடி வந்து நான் ஆடும்போதும் பார்த்துட்டீங்கனா எனக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கை வந்து அதிகமாகிருக்குது அது அது மட்டுல்லாமல் மன மகிழ்ச்சியும் கொடுத்துருக்குது இதைவிட வேறு எதுவும் இல்லை